ஹலோ ஹலோ மேடம் இந்த ஃப்ளவர் ஆட்ரு கொடுக்கணும் என்னென்ன ஃப்ள ஃப்ளவர் இருக்குது எனக்கு வந்து இந்த வெட்டிங்க்கு டெக்கரேஷன் பண்ணணும் அதுக்காண்டி வந்து ஆட்ரு கொடுக்கலாம்னு பார்த்தேன் தாமரை ரோஸ்ஸு செவ்வந்தி மல்லிகைப்பூ அந்த இதில் எல்லாத்திலுயும் வந்து கொஞ்சம் நிறையா கொடுத்து விடுங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஜூன் வே எனக்கு ஜூன் மூணு வேணும் வெட்டிங் அன்றைக்கிதான் ஜூன் மூணுன்னால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் ம் ஜூன் மூணுன்னால் நீங்கள் ஜூன் ஒன்று கொடுத்துருங்க எனக்கு ஆ சரி சரி சரி ஆ சரி நீங்கள் ஜூன் ரெண்டு கொடுங்க ஓகே இல்லை ஜூன்னால் ஜூன் ரெண்டு கொடுங்க நான் வந்து மூணாம்தேதி டெக்கரேஷன் பண்ணிக்கிவேன் ஆ சரி கொடுங்க பத்து பத் நான் வர்றேன் நான் வந்து வாய்க்கிறேன் ஆ ஆமாம் பத்து பத்து ஆ எல்லாத்துலை எல்லாத்திலையும் பத்து பத்து கொடுங்க ஆ ஆமாம் பத்து பத்து கிலோ கொடுத்துருங்க எல்லாத்திலியும் இருக்கிறதுலே ரேட்டு வந்து நான் ஆ பெரிய வண்டி பிடிச்சு அதில் போட்டு கொடுங்க நான் வந்து எடுத்துகிட்டுப் போகிறேன் ஆ ஓகே மேடம் நான் வந்து பேசிக்கிறேன் ரேட்டுக்கேற்ற மாதிரி ம் பில்லு வந்து போட்டு கொடுத்துருங்க ஆ சரிங்க ஆ சரி கொஞ்சம் எல்லாம் கொறைச்சே போடுங்க ஆ நீங்கள் ஆ குறச்சே போடுங்க நான் வந்து நான் எனக்கு நிறைய ஆட்ரு வரும்போதெலாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆட்ரு கொடுக்குறேன் எனக்கு வந்து நிறையா ம் எனக்கு நிறையா ஆட்ரு வரும் ஆ சரி மேடம் ஆ சரி ஓகே மேடம் ஆ ஆ ஓகே மேடம் ஆ ஓ ஓகே மேடம் மறந்துடாதீங்க ஆ மறந்துராதீங்க ஜூன் ரெண்டு எழுதிக்கோங்க ம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே ம் ஆ சரி இதுதான் மேடம் என் நம்பரு ஆ சரி ஆ ஓகே மேடம் நானே கால் பண்ணிடறேன் மேடம் உங்களுக்கு ஆமாம் ஆ நானே ஆ நானே கேட்குறேன் மேடம் நீங்கள் இல்லை எனக்கு இதுதான் வேலையே எனக்கு இந்த பூ வாங்குவதுதான் மெயின் வேலை அது இருந்தால்தான் எனக்கு அடுத்த வேலை நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ம் நான் மறக்கமாட்டேன் ஆ ஓகே மேடம் ஆ எல்லா ஃப்ளவர்லையும் ஆ தேங்க்யூ மேடம் ம்